கிராமப்புறத்தில் வளர்க்கும் கோழி பண்ணையாளர்கள் முதலில் வந்து நாட்டு கோழி ஒன்று ஹைப்ரேட் கோழியும் இருக்குது ரெண்டு வகையிலையும் இருக்குது நாட்டு கோழி பண்ணையும் வளர்க்குலாம் கறி வளர்க்குறோம் அதுக்கு வந்து ஷெட்டு ஒரு ஒரு கோழிக்கு நம்ம எத்தினி எவ்வளோ குஞ்சு வளர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்டு போட்டுக்கணும் ஒரு ரெண்டாயிரம் குஞ்சு வளர்க்குறோங்கனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு மீட்ரு நீளம் அகலம் வந்து பதினஞ்சு மீட்ரு அகலம் போட்டு வளர்க்கலாம் அதை பராமரிக்கிறது வந்து சம்மந்தப்பட்ட கோழி பண்ணை ஒரு கால்நடை மருத்துவர்கள் கோழி இனப்பெருக்கத்துக்கான மருத்துவர்களை அணுகினால் அவர்களுக்கு தேவையான வழிமுறையை காட்டுவார்கள் அந்த இனப்பெருக்கம் இப்போ நாட்டு கோழி வளர்க்கனுன்னா அதுக்குத் தகுந்த மாதிரி அந்த சேவலும் எத்தினி வேணும் ஒரு அஞ்சு பத்து கோழி இருக்குனால் ஒரு ரெண்டு சேவல் விடுலாம் அது வந்து அந்த மாதிரி வளர்த்து அது ஒரு நாட்டு கோழி வளர்ப்பில் அது ஒரு தனி ரகம் கறிக்கோழி ஹைப்ரேட் அதாவது இங்க்பேட்டர் மூலிமாகவும் குஞ்சு பொறித்து அது வந்து நம்ம நம்ம ஷெட்டு போட்டு வளர்க்கலாம் அதுக் குறிப்பாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி நாளாச்சுனா அது வந்து வளச்சலுக்கு வரும் அவங்களே வந்து குஞ்சு விட்டவங்களே நம்மளுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புக்கு தேவையான கூலியைக் கொடுத்து அவங்களே ஏற்றிட்டு போயிடுவாங்க

உடல் பண்புகள் போன்ற இன விலங்குகளை எப்படி கவனித்து கொள்வதுனால் நம்ம ப விலகுகள்னால் அதனுடைய மாடுனால் அதுக்கு சரியான முறையில் பராமரிக்கணும் ஆடுக்குது இந்த மாதிரி அதுக்கு தகுந்த முறையில் நம்ப கவனிக்கணும் அதுக்கு கொட்டாய் போட்டு நேர நேரத்துக்கு அதை ப பார்க்கணும் இரவில் பார்க்கணும் அது மத்தியான நேரத்தில் தண்ணி காட்டணும் அதுக்குத் தகுந்த தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு அதை பராமரிக்கலாம் அது சில டாக்டரினுடைய வழிமுறைகளை பார்த்து அந்த விலங்கினுடைய வழிமுறையை பார்த்து நம்ப அது கவனிக்கணும்